இந்தியாவில் மருத்துவ வசதிகள்ன்னு சொல்லப்போனால் ரொம்ப பரவாயில்ல முன்ன விட இப்போ வந்து நிறையா வந்து கருவிகளெலாம் இருக்குது எல்லா ஆப்ரேஷனும் வந்து நம்ம இந்தியாவிலேயே பண்ணுறாங்க கிட்னி அறுவை சிகிச்சையாகட்டும் ஹார்ட் அறுவை சிகிச்சையாகட்டும் எல்லாமே வந்து நம்ம ஊரிலே வந்து அதிகமான கருவிகளெலாம் இருக்குது பரவாயில்லை மற்ற நாடுகளோடு நம்மளத ஒப்பிடும் போது கம்மிதான் ஏன்னால் இன்னும் அதிகமாக மற்ற நாடுகளில் வந்து கருவிகள் அதிகமாக இருக்குது ஃபெஸலிஸ்ட்டி அதிகமாக இருக்குது அவங்க வந்து நிறையா வந்து வச்சுருக்காங்க ஸ்கேன் பண்ணுறது மற்றதெல்லாம் வந்து நம்மள நா நா நாட்டுக்கு ஒப்பிடும் போது மற்ற நாடுகளில் வந்து அதிகமாகதான் இருக்குது அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து நிறையா வந்து வாங்கி வச்சு நம்ம ஊர் நம்ம நாட்டிலயே வந்து அதிகமாக வைக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும் இங்கே அரசாங்கம் வந்து எங்கள் ஊர் பகுதியில் இருக்கிற மருத்துவமனையை பற்றி சொல்லணும்ன்னால் ஓரளவுக்குதான் எப்படின்னா சின்ன சின்ன ஆப்ரேஷன் பண்ணலாம் அதே பெரிய பெரிய ஆப்ரேஷனெலாம் பண்ண முடியாது ஆனால் பெரிய மருத்துவமனைக்குதான் போகணும் ஓரளவுக்குதான் இருக்குது நம்ம பகுதியில் நான் சொல்ல போகணும்னா நார்மலாக டெலிவரி சிசேரியன்ங்க ஆப்ரேஷன் பண்ணுறது குழந்தைங்க இந்த மாதிரிதான் இருக்குது ஹார்ட் ஆப்ரேஷனெலாம் பண்ணுறது கருவிகளெலாம் வந்து இங்கே இன்னும் வரல எக்ஸ்ரே பண்ணுற மிஷின்ஸெலாம் இருக்குது ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுறதுல எங்கள் உள்ளூர் பகுதியில் கொஞ்சம் இல்லை அதெல்லாம் கொஞ்சம் வெளி இந்த இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் இருக்குது எங்கள் உள்ளூர் பகுதியில் இருக்குது இல்லை அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் வந்துச்சுனா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மக்கள் வந்து நிறைய ஆபத்துனால் டக்குன்னு போய் மருத்துவமனையில் பார்த்துட்டு அவங்களை காப்பாத்துவதுக்கு வந்து ரொம்ப நல்லாதா இருக்கும் மக்களுக்கும் வெளிநாடுகளுக்கு போகமல் இருக்கலாம் இந்தியாவிலயும் சுற்ற முடியாமலும் நம்ம உள்ளூரிலயும் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஹாஸ்ப்பிட்டலெல்லாம் அவங்க கருவிகள் அதிகமாக வச்சுருந்தாங்கன்னா நமக்கும் நல்ல விஷயங்கள்தான்